மீன் பிடித் தொழில் கொண்டிருப்பதில் சுவாரசியமான விஷயம் என்பது மீன் பிடித் தொழில் வந்து உண்மையிலேயே ஒரு சுவாரசியமான விஷயம் தான் ஏன்னா நம்ம விவசாயம் பண்ணும் போது என் நிலம் இருக்குது அப்படின்னா இன்னைக்கு பார்க்கும் போது என் நிலம் இப்படி தான் இருக்கும் நாளைக்கு பார்க்கும் போது இந்த நிலம் இப்படி தான் இருக்கும் ஆனால் மீன் பிடிக்கிற தொழில் வந்து அப்படி இல்லை கடல் பரப்பு இன்னைக்கு ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் நேற்று ஒரு மாதிரியாக இருந்திருக்கும் நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்போ ஒவ்வொரு நாளுமே வந்து ஒரு சுவாரசியமாக எளிதில் வந்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் வந்து அதனுடைய பயணம் இருக்கும் அது சார்ந்த அந்த மன நிலையும் அது சார்ந்த சிந்தனையுமே வந்து முற்றிலுமாக தரைக்கும் நிலப்பரப்புக்கும் கடலுக்கும் மிகப்பெரிய அளவு இந்த மாற்று மா மாறுதல் வந்து இருக்கும் இது தான் பெரிய அளவிலான வித்தியாசம் இந்த விளைச்சல் வந்து ஒரு நாள் அதிகப்படியான மீன் கிடைக்கும் சில நாள் வந்து கிடைக்காது பெரிய ஏறக்குறைய விவசாயமும் மீன் பிடித் தொழிலும் ஒன்றாக தான் இருக்கும் சில சில மாறுதல் என்ன மாறுதல் என்றால் இது தரையில் நடக்கும் இது கடலில் நடக்கும் என்கிற அளவில் வேறுபடுத்தலாமே தவிர மற்றபடி சுவாரசியத்துக்கு அங்கே நிறைய இருக்கிறது எ எப்படி பார்த்தாலும் ஏறக்குறைய ஒன்றாக இருக்கும் ஆனாலும் சில வேறுபாடுகள் இருக்கும் என்கிற ஒரு கலவையான ஒரு தொழில் தான் மீன் பிடித் தொழில் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன்